காலையில் எழுந்திருச்ச உடனே வெறும் வயித்தில் ஒரு க்ளாஸ் தண்ணியை குடிச்சுட்டு ஊறவச்ச பயிறு வகைகளை காலையில் எழுந்திருச்சவுடனே சாப்பிட்டுட்டு பயிற்சிக்கு தயாராகுவேன் அதுக்கப்புறம் காலையில் பச்சை வாழைப்பலம் பனனா ஒரு பனனாவை எடுத்து சாப்பிட்டுப்பேன் சாப்பிட்டுட்டு காலையில் ரன்னிங் ப்ராக்ட்டிஸ் ஆரம்பிச்சிடுவேன் இதன்மூலம் எனக்கு வந்து டம்பில் எந்தவொரு சத்து இழப்பும் ஏற்படாது